நான் என்னுடைய நண்பருக்கு சமீபத்தில் ஒரு கவிதை எழுதி அன்பளிப்பாக கொடுத்தேன் அந்த நண்பர் அதை படித்துவிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்கவில்லை இந்த கவிதை ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து நான் எப்போவும் மறக்கவும் மாட்டேன் இதை வந்து நான் ஒரு மிக பெரிய கிஃப்ட்டாக என் வீட்டில் வந்து அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன் அப்படின்னு ஏன் ஃப்ரெண்ட்டு வந்து சொன்னான்